இப்போ நம்ம வந்து சொந்தமாக நம்ம ஃபேமிலியாக இப்போ தலமுறை தலமுறைன்னா எனக்கு எங்கள் வீட்டுக்காரருடைய அப்பா அவங்க அப்பா அந்த வேலைகளை பார்த்தா நம்ம பிள்ளைங்களும் அதே வேலை தான் பார்க்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது நம்ம தான் அந்த வேலைகளை கஷ்டப்பட்டுட்டு நம்ம இருக்கோம்னால் நம்ம பிள்ளைங்கள் வந்து நல்லா படித்து நம்ம பிள்ளைங்கள் ஒரு கவர்மெண்ட் வேலையோ இல்லை ஃபாரின் வேலையோ இல்லை வேறு மாதிரி எந்த வேலையாவது ஃபியூச்சருக்கு அவங்களுக்கு எது நல்லாயிருக்கோ அந்த வேலைகளுக்கு அந்த பிள்ளைங்களை நம்ம வழிகாட்டணும் தலமுறை தலமுறையா இந்த வேலையே தான் பார்க்கணுங்கிற கட்டாயம் கிடையாது காலத்துக்குத் தகுந்தபடி நம்மளும் வேலைங்களை நம்மளும் மாற்றிக்கிறணும் பிள்ளைங்களோடைய லைஃப்பையும் நம்ம பார்க்கணும் அப்போ வந்து நம்ம எவ்வளோக்கா இருந்தாலும் விலைவாசிகள் கம்மி இப்போ வந்து விலைவாசிகள் வேறு அதனால் நம்ம தொழில் இப்போ வந்து யாருக்குமே வேடிக்கையாக தெரிகிற மாதிரி தெரியுது அந்த வேலைகளை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாது அதனால நம்ம இப்போ வந்து நம்ம புள்ளைங்களை ஒரு நல்லா படிக்க வைக்கணும் நல்ல படிக்க வச்சு நல்ல வேறு வேலைக்கு போய் அவங்க ஃபேமிலியிலேருந்து அந்த பிள்ளைங்களையும் அதுங்க படிக்க வச்சு நல்ல ஒரு ஒரு டேலண்ட்டான வேலைக்கு போகிறமாதிரி புள்ளைங்களை நல்ல மெச்சூரிட்டியாக இது பண்ணி கொண்டு வரணும் நம்ம வந்து இந்த தொழிலு தான் பண்ணணுங்கிறது கட்டாயம் நம்ம படுத்தக்கூடாது காலத்துக்குத் தகுந்தபடி புள்ளைங்களை மாற்றி அந்த வேலைகளில் இந்த வேலைலாம் நீ செய்யக்கூடாதுப்பா நீ படித்து நல்ல வேலைக்கு போ உன் பிள்ளைங்களும் உன் ஃப்யூச்சரெல்லாம் நீ வேறு மாதிரி பார்த்துக்கோ இப்போ இருக்கிற காலங்களுக்கு நீ அப்படி தான் இருக்கணும் முந்தி வந்து எவ்வளோ அரயனா அந்தனானுட்டு கொண்டு வந்ததுலேருந்து காலம் கழிச்சே முடிஞ்சிருச்சு இப்போ வந்து அப்படிலாம் நம்ம செலவழிச்சி இது பண்ணமுடியாது வெலைவாசிகளுக்கு தகுந்தபடி லைஃப்பையும் நம்ம தொழிலையும் நம்ம மாற்றி நம்ம வாழ்க்கைய நம்ம ப இது பண்ணி பார்த்துக்கிற வேண்டியது தான் நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த வேலையே நம்ம கொடுக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது